நாங்கள் நிறைய கோயிலுக்கு போயிருக்கோம் மாரியம்மன் கோயில் இந்த எங்கள் சாத்தா கோயில் அப்படின்னு எல்லா நிறைய கோயிலுக்கு போயிருக்கோம் எல்லாத்துக்குமே சொந்தக்காரங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சி சமைச்சி நாங்கள் தான் ஒரே சாப்பாடாக சமைச்சி பெரிய பாத்திரத்தில் தான் சமைச்சி வச்சி தான் கொண்டு போவோம் எங்கள் அக்கா தங்கச்சி எல்லாரும் சேர்ந்து தான் சமைப்போம் நல்லா தான் இருக்கும் எல்லா கோயிலுகளுக்கும் குடும்பத்தோட சந்தோசமாக போகும்போது அது நல்லா தான் இருக்கும் எ நிறைய சமைச்சி கொண்டு போயிருக்கோம் சாம்பார் சாதம் புளி சாதம் பிறவு நிறைய வெரைட்டியாக எங்கள் தங்கச்சி நல்லா சமைப்பாங்க நானும் நல்லா கூட இருந்து ஹெல்ப் பண்ணுவேன் நானும் ஒவ்வொரு டைம் சமைப்பேன் அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க எல்லாரும் சேர்ந்து நல்லா எல்லா கோயிலுகளுக்கும் போயிருக்கோம் நல்லா தான் இருக்கும்